எங்கள் ஏரியாவை பொறுத்தவரையிலேயும் இங்கே சுற்றி இருக்கிற நிறைய மலைகளில் வந்து கல்லை உடச்சி அது வந்து கிரானைட் கம்பெனிஸுக்கெனு நிறைய அனுப்புகிறாங்க கிரானைட்ஸ் நிறையா எடுக்கிறாங்க கல்லெல்லாம் குடஞ்சி மலைகளை குடஞ்சி நிறைய கல் எடுத்துகிட்டு பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே குவாரீஸ் ஆரம்பிச்சு நிறைய கல் தான் எடுத்துகிட்ருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்களை நிறைய வெட்டுறாங்க மரங்களை வெட்டி ஃபேக்ட்ரீஸுக்கு அதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க